சொல்லுங்கள் ஐயா வணக்கம் ஆமாம்ங்க சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன சரிங்க எந்த இடத்துக்கு போலான் இருக்கிங்க சரி ஊட்டி வரைக்கும் போறிங்களா பத்து பேர் வராங்கன்னு சொல்லுறிங்க பசங்க எவ்வளோ பொண்ணுங்க எவ்வளோ சரிங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குங்களா இப்போ சேலத்துலருந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுறிங்களா இல்லை எப்போ எங்க இருந்து பண்ணுறதா இருக்கிங்க சரிங்க இது கல்லூரி வழியாக போகறிங்களா இல்லை நீங்கள் சொந்தமாக போகறிங்களா சரிங்க பசங்களாக போகறிங்களா அப்போ வந்து பொண்ணுங்களும் வராங்களா சரிங்க அப்போ பசங்க மட்டுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட எல்லா வகையான வண்டியும் இருக்கு உங்களுக்கு என்னா வண்டி வேணுன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வில சொல்லிருவேன் எந்த மாதிரி வண்டிங்க சரிங்கங்க ம் சரிங்க அந்த மாதிரி பேருந்து வேணும்ங்களா சரி அதை நம்ம சரி பண்ணிருவோம் சரிங்க உங்களுக்கு வில எந்த மாதிரி எதிர்பார்க்கறீங்க சரிங்க இப்போ நாமக்கல்லருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுறிங்க நாமக்கல்லருந்து போயிவிட்டு ஊட்டி வரைக்கும் போகற மாதிரி நாமக்கல் சேலம் சேலத்துலருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லருந்து ஊட்டி இந்த வழியில் போகணுன்னா நமக்கு வந்து டெபாசிட் வந்து இருவதாயிரம் ஆகுங்க இந்த இருவதாயிரம் டெபாசிட் போட்டதில் அஞ்சாயிரம் நாங்கள் எடுத்துப்போம் பதினஞ்சாயிரம் நான் உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துருவோம் ஆனால் உங்களுக்கு மற்ற பேக்கேஜ் ஆகறதுக்கு இன்னும் ஒரு இருவதாயிரம் செலவாகுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஹோட்டல் புக்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணுங்களா ம்ம் கேட்கறங்க சொல்லுங்கள் சரிங்க அப்போ இது தான் உங்களுக்கு வில வர மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்து சரியாக இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள் சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற இதையும் முடிச்சிரலாம் முடிச்சிவிட்டு உங்களுக்கு பேருந்து மற்ற வசதிகள் எல்லாமே அமைத்து கொடுத்துருவோம் தெரியுதுங்க அப்புறமாக நம்ம வந்து ஆப் இடத்துக்கு வாங்க நம்ம பேசி முடிவு எடுத்துரலாம் சரிங்க ரொம்ப நன்றி